சமைக்கிறது பெண்களோடய வேலை மட்டுமே கிடையாது ஆண்களும் நிறைய பேர் சமைக்கிறாங்கள் என்னதான் இருந்தாலும் அம்மாவோடய கைப்பக்குவம் எப்பவும் வராது அதனால்தான் வந்து பெண்களோடய சமையலை வந்து நிறையா ஆண்கள் வந்து எதிர்ப்பார்க்குறாங்க பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்லேலாம் வந்து ஆண்கள் நிறைய செஃப்பாக இருக்காங்கள் அவங்களும் நிறையா வந்து சமைக்கிறாங்கள் வித விதமான உணவாக இருந்தாலும் சரி நம்ம டெய்லியும் சாப்பிட்ற உணவாக இருந்தாலும் சரி அம்மா கையில் சாப்பிடுட்றது தான் எப்பவுமே அது தனித்தனியான ருசியைக் கொடுக்கும் எங்கள் வீட்டில வந்து நானும் சமைப்பேன் எங்கள் அப்பா சமைப்பாரு எல்லாமே அம்மாகிட்ட இருந்து பார்த்து கத்துக்கிட்டது தான் அவங்க சமைக்கும் போது பக்கத்தில் நின்று ஹெல்ப் பண்ணுவேன் அப்போ வந்து நான் கத்துப்பேன் எப்படி சமைக்கணும் என்னமாதிரி பொருட்கள்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்னு பெண்கள் மட்டுமே சமைக்கிறதுங்குறது நான் என்னோடய கருத்து கிடையாது எல்லாருமே வந்து சமைக்கலாம்